இப்போ இந்திய இந்தியா சமுதாயத்தில் வந்து இப்போ அந்த மதம் மத சார்பு அந்த மதம் தொடர்பான பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சொல்லப்போனால் எல்லாருமே ஒத்துமையாக தான் அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி தான் கண்டிப்பாக இருக்காங்க இப்போ வந்து எந்த ஒரு ஸ்கூல் காலேஜு அந்த மாதிரி வந்து இவங்க வந்து கிறிஸ்டினு இவங்க முஸ்லீமு இவங்க கூட பழகக்கூடாது அந்த மாதிரி யாருமே நினைச்சதில்ல கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து எல்லாருமே ஒன்னா தான் இது பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் இப்போலாம் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாகவே நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு ஏன் ஃப்ரெண்டு எனக்கு பிரியாணி எடுத்துகிட்டு வந்தான் இன்னைக்கு அவங்க வீட்டில் ரம்ஜான் எனக்கு இது தந்தாங்க அது தந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காகவே பொதுவாக அந்த பிரியாணிக்காகவே முஸ்லீம் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து தேடி தேடி பிடிச்சிக்கிறாங்க இப்போ வந்து அவங்களோட மசூதிக்கு நம்ம போககூடாது நம்ம கோயிலுக்கு அவங்க வரக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க இப்போ எங்க அம்மா வந்து வேளாங்கன்னிக்கு போகிறோம் அவங்க வந்து இப்போ நம்ம ஊர் திருவிழாக்குலாம் வராங்க நம்ம சமயபுரத்துக்கு போகிறாங்க ஐயப்பன் மலைக்கு போகிறாங்க அந்த மாதிரி திருப்பதி பழனி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு அவங்களும் போய்கிட்டு தான் இருக்காங்க நம்மளும் இப்போ வந்து எல்லா சர்ச்சுக்கு தான் போய்கிட்ருக்கோம் வேளாங்கன்னிக்கு போய்கிட்ருக்கோம் அந்த மாதிரி எல்லாருமே இப்போ கலந்து தான் இருக்கோம் அவங்க இவங்கன்னு தனியாக பாகுபாடு பார்க்காம எல்லாருமே நம்ம நல்ல ப்ரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அதை மாதிரி தான் இருக்கோம் இப்போ நம்ம வீட்டில் வந்து தீபாவளிக்கு ஒரு பலகாரம் செஞ்சோம்ன்னா அது வந்து அவங்க வீட்டில் ஷேர் பண்ணுறது அவங்க கிறிஸ்டின்ஸ் வீட்டில் கிறிஸ்ம்ஸ் அப்படின்னா நமக்கு கேக்கு தரது முஸ்லீம் வீட்டில் வந்து ரம்ஜான் பக்ரீத் அப்படினா நமக்கு பிரியாணி தரது அந்த மாதிரி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு எப்போதுமே இப்போ நமக்கு நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம திருவிழாக்கள்ல கலந்துக்குறாங்க அவங்குளும் கோயிலுக்கு உள்ளே வராங்க கடை சுற்றி பார்க்குறது அந்த கோயில் பிரசாதம் சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாமே இப்போ எந்த சாமியும் வந்து மத இந்த மதத்தை தான் நீங்கள் பின்பற்றனும் அப்படின்னு சொன்னது கிடையாது இப்போவும் அந்த மாதிரி முன்னாலலாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ எல்லாருமே அது ரொம்ப சகஜமாக தான் எடுத்துக்குறாங்க